எங்குளுடைய கிராமத்திலைங்க கொஞ்சம் இதுக்கு முதல்லல்லா கொஞ்சம் தண்ணி பிரச்சினையா கொஞ்சம் கஷ்டமாதான் இருந்ததுங்க ஒரு ஆறு மாதமா தண்ணி குடிக்கிறதுக்கு சிரமமாக இருந்ததுங்க உப்பு தண்ணி வராதுங்க இந்த ஆற்று தண்ணியெல்லாம் கொஞ்சம் ஆற்றுல தண்ணி கம்மியாகும் போது கொஞ்சம் தண்ணி பதினஞ்சு நாளைக்கு ஒரு ட்ரிப்பு விட்டுட்டு இருந்தானுங்க கொஞ்சம் தண்ணியினுடைய வறுமையை தெரிஞ்சு நாமளும் அதுக்கு தகுந்தமாதிரி இருக்க கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணிகிட்டு இருந்தோங்க இப்போ வந்து இந்த ஒரு ஒரு மாதமா வந்து கொஞ்சம் இந்த மழை பெய்யறதுனாலைங்க இந்த உப்பு தண்ணி இந்த தண்ணியெலாம் அததை புடிச்சு வச்சு இந்த துணியெலாம் துவைக்கிறதுக்கு கொஞ்சம் பிரச்சினை இல்லாமல் இருக்குதுங்க அதனால் இந்த இப்போத்து சூழ்நிலைக்கு தண்ணி கொஞ்சம் இப்பமும் ஆற்று தண்ணி வரதுக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு ட்ரிப்பு தான் விட்டுட்டுருக்குறானுங்க இனி வந்து முதல்லெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் விட்டுட்டுருந்தானுங்க அதுவும் முதல் மூணு மணி நேரம் விட்ட தண்ணி இப்போ ரெண்டு மணி நேரம் பண்ணிணானுங்க இப்போ வந்து ஒரு மணி நேரம் தான் விட்டுட்ருக்குறானுங்க இந்த ஒரு மணி நேரம் விடும்போது ஒரு குடம் நிறையிறதுக்கு நாலு நிமிஷமாகுது ஸ்லோவாக வருதுங்க ஒரு குடம் நிறையணும்னா நாலு நிமிஷம் ஆகும்போது ஒரு பத்து குடம் தண்ணி பதி பதினைஞ்சு குடம் தண்ணிக்கு மேல் வரதில்லிங்க அதைதான் வச்சு நாம் குடிக்குதறக்கு யூஸ் பண்ணிக்கோனுங்க அதுக்கு மேல் வந்து இந்த உப்பு தண்ணி வந்து துவைக்கறக்கு தண்ணி வார்க்குருக்கு வேறு செலவுக்கெல்லாம் அதுதான் வச்சுக்கோணுங்க வந்து பொழக்கம் ஜாஸ்தி வந்து தண்ணி செலவு பண்ணமுடியாதுங்க இனிமேல் இப்போ மழை பெஞ்சிருக்குறதனால ஏதாவது கொஞ்சம் ஆற்று தண்ணியெல்லாம் சேர்த்து விட்டோன்னா கொஞ்சம் குளிக்கிறக்கு அந்த தண்ணியில் குளிச்சுக்கலாங்க இப்போ வந்து குளிக்கறதுக்கலாம் உப்பு தண்ணிதானுங்க ஆற்று தண்ணியெல்லாம் துவைக்கறக்கு குளிக்கறக்கெல்லாம் முடியாதுங்க அது வந்து குடிக்கறதுக்குதான் அளவாக வச்சுக்கோனுங்க மேற்கொண்டு இனி மழை பெஞ்சிதுனாலே ஏதாவுது ஆற்றுல தண்ணி நிறையா போகுறனால ஏதா விட்டாலும் விடுவானுங்க